பத்து பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போது அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தேழு ஒன்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்போது முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்ரெண்டு இருபத்தொன்னு ஆறு ரெண்டாயிரம்